நான் வண்டி ஓட்டும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ச சந்தித்த சவால்னால் ரோடு வேலையாயிட்டு இருந்தப்போது ஒரு தடவை சவால் சந்தித்தேன் ரொம்ப சேறும் சகதியுமாக இருந்துச்சு அந்த டைமில் பிரேக் பிடிக்க முடியாமல் ரொம்ப வேகமாக போய் கீழே விழுகுற அளவுக்கெலாம் போச்சு ஒன்று ரெண்டாவது நிறையா இந்தமாதிரி சவாலெலாம் சந்திச்சுருக்குறேன் மழை பெய்கிற சமயத்திலலாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னால் எங்கையாச்சு அதாவது மழை பெய்யுறதுக்கு முன்னாடியே இந்த அறிகுறி தெரியும் போது நல்லா துளி தெளிக்கும் போதும் எங்கையாச்சும் நிறுத்துகிற இடம் கெடைச்சிச்சின்னா நிறுத்தி அந்த இடத்துல மழை நி நிற்கிற வரைக்கும் ஓரமாக இருந்துக்குவேன் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அவசரம் போயே ஆகணும் அந்தமாதிரி கட்டத்தில் இருக்கும் போது நான் போயிடுவேன் டிராஃபிக் டிராஃபிக்காக இருக்கிற டயமெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிப்பேன் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் பூந்து பூந்து போயிடுவேன் அப்படி இல்லைன்னா வந்துட்டு டிராஃபிக் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியே தான் போவேன்